கலைப் பொருளில் ஒன்று செய்கறிக்கணும் அப்புடின்னா பூ ஜாடி தொட்டியை வந்து நான் செய்ய முயற்சி செஞ்சுருக்கேன் அந்த மாதிரி பூந்தொட்டியை செய்கிறதுக்கு முயற்சி செய்யும்போது பார்த்தோம்னா என் வீட்டை ரொம்பவும் அலங்கரிச்சுருக்கேன் சுவத்துல எல்லாம் பார்த்தோம்னா வண்ண வண்ண பூச்சுகளெல்லாம் பூசி அதன் மூலயமா பல விதமான வரை படங்களெல்லாம் வரைஞ்சி வைச்சதன் மூலயமா என்ற வீட்டை ரொம்பவும் அலங்கரிப்பேன் அங்கங்கே வே வீணாக போகக்கூடிய பொருளிலேருந்து எப்படிலாம் பொருட்களை தயாரிக்கலாம் அப்புடின்ற மாதிரி தயாரித்து அது மூலயமாவும் என் வீட்டை வந்து நான் அழகு செஞ்சுருக்கேன் பல விதமான கைப்பொருளை வந்து மூலயமா என் வீட்டை நான் மிகவும் அழகுப் படுத்தியிருக்கேன்